அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தொடக்கப் பள்ளிகள் இருக்குது நடுநிலைப் பள்ளிகள் இருக்குது உயர்நிலைப் பள்ளிகள் இருக்குது தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்சி மெட்ரிக்குலேஷன் பள்ளிகள் போன்ற பள்ளிகள்லாம் நிறைய இருக்குது அதாவது மாவட்ட வளர்ச்சிக்கு மேலும் எப்படி உதவுதுனா இந்த கல்வி நிறுவனங்களெல்லாம் அதாவது தனியார் பள்ளியில் வந்து சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் அப்படிய இருக்குது அதில் வந்து பிள்ளைங்களை சேர்த்து அவங்க ஆங்கில இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து நல்ல பிள்ளைங்கள படிக்க வச்சி அவங்க வந்து நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தராங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க லேப்டாப் தராங்க சைக்கிள் தராங்க யூனிஃபார்ம் தராங்க ஷூ தராங்க அதாவது தொடக்கப்பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அரசாங்கம் காலை உணவும் மதிய உணவும் கொடுக்குறாங்க அதான் முன்பு இருந்ததை விட இப்போ பிள்ளைங்க வந்து அரசாங்கம் பள்ளிக்கூடத்துலே படிக்கணும்னு நல்லா ஆர்வத்தோடு வராங்க பெற்றோர்களும் அவங்க பிள்ளைங்களை தனியார் பள்ளிகளில் சேர்க்கறத விட அரசாங்கம் பள்ளியிலே சேர்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னால் தனியார் பள்ளிக்கு இணையாக இப்போ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஸ்மார்ட் கிளாஸு கம்பியூட்டர் கிளாஸு போன்ற அதாவது தனியார் பள்ளிக்கு இணையான கல்வியை இது தரத்தை உயர்த்தி மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும் நல்ல நமக்கு நல்ல படிக்கணும் அவங்க மேலும் அரசாங்க வேலைக்கெல்லாம் போகணுன்னு இந்த விருப்பத்தில் செஞ்சு இருக்கிறாங்க ரெண்டாவது பயிற்சி மையங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பயிற்சி மையங்கள் இருக்குது காவலர் பயிற்சி மையங்கள் இருக்குது அதாவது குரூப் தேர்வு எழுதுகிறதுக்கு பயிற்சி மையங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் சேர்ந்து படித்து நல்ல மார்க் எடுத்து காவலர்களாகவும் ஆசிரியர்களாகவும் பல அரசாங்க வேலையிலும் சேர்ந்து நல்ல நிலமையில் இருக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டம் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தில் இருக்குது